ஆமாம் சொல்லுங்கள் ஓகே

ஓகே எப்போ வச்சிருக்கிங்க ஆனுவல் டே

இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டைலில் வேணும்ன்னு சொல்லிடிங்ன்னா கிளாத்து எல்லாமே நாங்களே அரேஞ் பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து எத்தனாவது ஸ்டாண்டர்டு படிக்கிறாங்க எந்த ஸ்டைலில் வேணும் ஓகே

ஓகே நான் பேட்டர்ன் சென்ட் பண்ணுறன் உங்களுக்கு அதில் எல்லாமே எல்லா இதைமான் பேட்டர்ன்ஸும் இருக்கும் உங்ளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்டைல்லியே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றன் இல்லை இந்த ஷாப்பில் இருந்து ரெண்டு மெம்பர்ஸை நானே சேன்னு அனுப்புறேன் அவங்க வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க அளவு எடுக்குறது இதை கிளாத் எந்த மாதி வேணும் அவங்க எல்லாமே உங்களு எக்ஸ்ப்லெய்ன் பண்ணுவாங்க அவங்கிட்ட எல்லாமே சொல்லி அனுப்புங்கள்

நாங்கள் வந்து பர் ட்ரெஸ்ஸு வந்து அந்த கிளாத் பேஸுடுல ஃபைவ் ஹண்ட்ரெட் ஆகும் டோட்டல் பார்த்திங்ன்னா எயிட் டௌசண்ட் ஆகுது சொல்லுங்கள் நான் ஒரு ஆனுவல் டே இருக்குன்னா ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் நான் அங்கே வந்து அனுப்புறேன் நான் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறன் நீங்கள் பாருங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை இது பண்ணுங்கள்

தேங்க்ஸ் ஃபார் காலிங்